ஏர்போட்லையும் சரி ரயில்வேஸ்டேஷன்லையும் சரிங்க நாம்ப இப்போ நம்பளுக்கு ஃப்ளைட்டு வந்து ஒரு ஒம்பது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டுனா நம்ப ஏழு ஆறு மணிக்குலாம் அங்கே ஏர்போட்டில ரயில்வேஸ்டேஷனில் நம்ப அரைவ் ஆவுணுங்க ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ப சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ அவங்களே சொல்லிருப்பாங்க இப்போ ஏர்போட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஏர்போட்டை சொல்லுறேன்னா ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்னா நீங்கள் ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின் சொல்லுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ ட்ராஃபிக்கு அப்படின்னா ஏழு மணிக்கு ஒரு அது மாரி வந்துரலாங்க அது மாரி வரது அப்போ வந்து நம்ப அந்த இதை தவிர விடும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வருங்க இப்போ இவ்வளோவு காஸ் போட்டு நம்ம இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெய்ன் டிக்கெட் புக் பண்ணி அதுக்கு போகற செலவு பண்ணிக்கிட்டு அதெலாம் ஒரு பெரிய சிரமம் தாங்க அது அந்த சமயத்தில் கிடைக்காத போது அந்த கோவம் என்பது மனிதனுக்கு கண்டிப்பாக இப்போ இத்தனை நாள் கஷ்ட இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொ எக்ஸாம்பிள் சொல்லுறேங்க இப்போ உங்களுக்கு வீசா கிடச்சிச்சி வீசா கிடச்சிருச்சி இப்போ நீங்கள் ஃபாரின் கிளம்புறீங்க ஆனால் ஃப்ளைட்டு வந்து இப்போ விட்டிங்கன்னா திருப்பி ஒன் மந்த் கழிச்சு தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு இந்த ஒன் மந்த்ஸ்ன்னா ஒரு டூ டூ வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஃப்ளைட் திருப்பி ரிட்டர்ன் இங்கே வருது ஸோ இப்போ ஃப்ளைட்டுக்கான அமௌண்டெல்லாம் கட்டிவிட்டிங்க இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு ஒன் லேக் பக்கம் வருதுன்னா அது அங்கே இருந்து டிப்பாச்சர்னு ஒரு ஃப்ளைட்டு எல்லாம் மாறுறத்துக்கெல்லாம் சேர்த்தி ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ஆவுதுங்க அது இப்போ திடீர்னு இது இப்போ இங்கே ட்ராஃபிக்ல லேட்டாவும்போது இது இப்போ என்ன ஆவுன்னா அந்த ஒரு கண்டிப்பாக அது பாதிக்குங்க அது எப்படி சொல்லுறேன்னா நம்ப லேட்டாக லேட்டாக அங்கே ஃப்ளைட் நம்பளுக்கு ஃப்ளைட்டும் நம்ப இப்போ நம் நம்பளோட இது இல்லைங்க அது எல்லாருமே பயணிக்கிறாங்க டைமிங் கீப்அப் பண்ணுறாங்க டைமிங் நேரத்துக்கு ஒரு சிலது இங்கே இருக்கணுமா இங்கே போகணுன்னு நினச்சி நேரத்துக்கு நேரத்துக்கு இங்கே போகலாம் இருக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ளைட்டு டிக்கெட் ட்ரெய்ன்லாம் அவங்க புக் பண்ணுறாங்க அது மாரி அதற்கப்பறம் இந்த அப்படியும் புக் லேட் ஆவுதா நம்ப இப்போ சப்போஸ் கேப் போட்டு போய்ருப்போம் அந்த கேப் ட்ரைவரிடம் போய் அந்த கேப்பு அந்த கேப்போட ஓனர் யாரோ அவனுக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிரலாம் இது மாரி உங்கள் ட்ரைவர் சரி இல்லை இது மாரி இதும பண்ணால் இப்போ இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் நீங்கள் அதனால பாதி அமௌண்ட் கேட்கலாம் கண்டிப்பாக அவன் தந்தாகணும் ஆஸ் பர் ரூல்ஸ் அவனுக்கு அங்கே இருக்கு அந்த ஆக்ட்டு படி நான் படிச்சுருக்கேங்க படிச்சுருக்கேன்னா இப்போ எப்படின்னா இப்போ எந்த ட்ராஃபிக்கும் இல்லாமல் அவன் ட்ரைவர் லேட்டாக போனான்னா கண்டிப்பாக தரலான்னு சொல்லி அவங்க போட்டுருக்காங்க கண்டிப்பாக அதில் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது மா ஏமாற் ஏமாற்றக் கூடாதுங்க பணத்தை திருப்பி அதற்கப்பறம் போட்டா பணம் ரீஃபண்ட் பண்ணிருவாங்க கண்டிப்பாக அவ்வளோ தாங்க